நான் ஆன்லைனில் கேமிங் ஃபோன் வாங்கியிருந்தேன் நான் அதை கேம் பிளே வந்து ஃபர்ஸ்ட்டு நார்மலாக கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் டைம் விளையாடும் போதுலாம் அது வந்து ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிடுத்து அது அதுக்கப்புறம் அந்த யூசர் இன்டர்ஃபேஸும் எனக்கு புதுசாக இருந்துச்சு என்னோடய பழைய ஃபோனில் கொஞ்சம் யூசர் ஃபிரண்ட்லியாக இருந்துச்சு ஆனால் இதில் கொஞ்சம் புதுசாக இருந்ததினால எனக்கு அதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு அது போக அந்த ஃபோனோடய வெயிட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அதனால் ரொம்ப பிடிச்சி விளையாட முடியலை கரெக்ட்டாக எனக்கு கேம் பிளே கொஞ்சம் சரியா வரலை அதனால் இந்த ஃபோன் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது இதில்